தமிழ்நாடு எடுத்துகிட்டாவே வந்து தமிழ்மொழி தான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்மொழி வந்து தமிழ்மொழி உருவாகி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே வந்து உருவானதாக வந்து சொல்கிறாங்க தமிழ்மொழி தான் இருக்கிறதுலியே வந்து ரொம்ப பழமையான மொழி அதேமாதிரி தமிழ்மொழியை வந்து பாராட்டும் விதமாக வந்து நிறையா கல்வெட்டுகள் நிறையா ஓவியங்கள்லாம் வந்து நிறையா வந்து சொல்லியிருக்காங்க தஞ்சை பெரிய கோயில் அதுமாதிரி அந்த காலத்தில் இருக்க அந்த குகைவரை கோயில் அந்த மாதிரி எந்த கோயில் எல்லா கோயில்களிலும் வந்து கல்வெட்டுகள் தமிழை பற்றி நிறையா கல்வெட்டுகள்ருக்கு அதேமாதிரி தமிழ்மொழி வந்து இந்த உலகம் ஃபுல்லாக வந்து பேசுகிறாங்க தமிழ்மொழி வந்து பல கன்ட்ரிகளை வந்து கற்றுக்கறதுக்கு வந்து ரொம்ப மும்முரமா இருக்காங்க தமிழ்மொழியை வந்து பிரிண்ட்டு பண்ணி வழியாக பா இது பண்றாங்க தமிழ்மொழி வந்து முதல் முதல்ல வந்து எழுதினது வந்து கல்வெட்டுகள் அதே மாதிரி ஓலை சுவடிகளெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து எழுதியிருக்காங்க தமிழ்மொழியை தமிழ்மொழியில் வந்து ரொம்ப பழமையான நூல் தொல்காப்பியம் அது மாதிரி நிறையா சொல்லுவாங்க தமிழ்மொழி வந்து கட்டுரைகள் இலக்கியங்கள் இது மாதிரி கவிதைகள் இது மாதிரி நிறையா சிறந்து விளங்குவது தமிழ்மொழி